விவசாயம் வந்து முற்றிலும் வானிலையை சார்ந்தது என்றது உண்மை தான் அதாவது நம்ம வந்து ஒரு சொல்லுவோம் வானம் பாத்த பூமி அப்படின்னு சொல்லுவோம் வானம் பார்த்த பூமி அப்படின்றது அதுக்கு அர்த்தம் என்னென்னா நம்ம விவசாயம் வந்து மழை பெய்யுறது பொறுத்து தான் இருக்குது மழை வந்து மும்மாரி பொழிஞ்சால் மட்டும் தான் நம்ம விவசாயம் வந்து சரியாக செய்ய முடியும் விளைச்சல வந்து நம்ம சரியாக கொண்டு வர முடியும் அதன் மூலமாக உணவு பஞ்சத்தை வந்து நம்ம தவிர்க்க முடியும் ஆனால் எங்கள் செப் ம மழை அப்படின்றது ஒன்று இல்லை அப்படின்னா விவசாயம் வந்து என்னாயிரும் அப்படின்னா சுத்தமாக அழிஞ்சு போயிரும் விவசாயம் இல்லை அப்படின்னா இந்த உலகமே கிடையாது ஸோ அதை பார்த்திங்கனா இப்போ மழையும் இல்லை பயிர்கள் அழிஞ்சு போகுது அப்படின்னா அதுக்கு வேறு ஏதோ எந்த மாற்று வழியுமே இந்த உலகத்தில் கிடையாது நம்ம விவசாயத்து மூலமாக மட்டும் தான் நம்மளோடய உணவு தேவைகளை வந்து நிறைவேற்றிக்க முடியும் அந்த விவசாயம் செய்கிறதுக்கு வா நம்ம விவசாயம் வந்து இந்த வானிலையை சார்ந்து தான் இருக்குது இந்த பருவ நிலை மாற்றங்களினால இங்கே விவசாயிங்களும் விவசாயம் வந்து அழிஞ்சு போயிறாம இருக்கணும் அதாவது வானிலை மாற்றங்கள்னால மழை பெய்யிறது பெய்யாமல் போயிறக்கூடாது ஸோ இந்த வா வானிலை மாற்றங்கள் பருவநிலை மாற்றங்கள சரி பண்ணுறதுக்கான எல்லா நடவடிக்கைகளும் எடுத்தாலே மழை வந்து கரெக்டாக பெய்யும் அது மூலமாக விவசாயமும் செழிக்கும் நம்மளும் அதுக்காக எந்த மாற்று வழி இருக்குது அப்படினு யோசிக்கவும் வேண்டியது இல்லை